எங்கள் பகுதியில் பொழுதுபோக்குகள் ஒன்று லைப்ரரி அமைத்திருக்கிறார்கள் நிறையா நூல்கள் இருக்கிறது இலக்கிய நூல்கள் மற்றும் அறிவியல் புத்தகத்தை நிறையாக வைத்திருக்கிறார்கள் அதை சிறிது நேரம் படிப்போம் பிறகு நாங்கள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒரு பதினோரு நாங்கள் சீட்டு ஆடுவோம் சீட்டு ஆடுவோம் என்றால் அது வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டுமாகவே நாங்கள் செய்வோம் அது தமாஷா உரையாடிக்கொண்டு நாங்கள் அதை செய்வோம் ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அதில் ஸ்கோர் எழுதிக்கொள்வோம் அதில் யார் ஜெயித்தார் என்பதைக் கேட்டு அதை சந்தோஷமாக விளையாடுவோம் இது ஒரு பொழுதுபோக்கு கேரம் போடு உள்ளது கேரம் போடு விளையாடுவோம் அங்கே செஸ் போடும் இருக்கிறது அதையும் விளையாடுபவர்கள் வந்து விளையாடுவார்கள் அடுத்து தாயம் விளையாடுபவர்கள் பெண்களும் இருக்கின்றார்கள் தாயம் விளையாடுகின்றார்கள் அதுவும் அவர்களுடைய பொழுதுபோக்கு மேலும் பக்கத்தில் கோயில்கள் இருக்கிறது காலை நேரத்தில் கோயில் பெருமாள் கோயில் மற்றும் சில கோயில்கள் இருக்கின்றன அங்கேச் சென்று வருவோம் அங்கே வழிபாட்டுத்தலங்களுக்கு சென்று வந்து வழிபாடுப் பண்ணுவோம் மேலும் இங்கே மரங்கள் நிறையாக இருக்கிறது தோப்புகள் இருக்கிறது மரங்களுக்கிடையே நாங்கள் நடப்பது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதைக் காலையிலும் சாயந்தரமும் கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு நாப்பத்தஞ்சு நிமிடம் மாலையில் ஒரு நாப்பத்தஞ்சு நிமிடம் உள்ளேயே நாங்கள் நடைப்பயிற்சி செய்வோம் அந்த மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதேப் போன்றுப் பார்க்கிற்குப் பார்க்கில் உள்ள வசதிகள் பெஞ்சுகள் இங்கே அமைத்திருக்கிறார்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் பொதுவாக ம நல்ல விஷயங்களைப் பேசுவோம் அவ்வளவுதான் இதுவே எங்கள் பொழுதுபோக்காக இங்கே அமைந்திருக்கிறது மேலும் பொழுதுபோக்குகள் வேறொன்றும் இங்கில்லை எங்களுக்குத் தெரிந்த பொழுதுபோக்கு இதுதான்